நாங்கள் எங்கே பள்ளிக்கூடமும் போகல எங்களுக்கு அப்பா தொழில் வந்து அம்மன் கோயில் தீப்பாஞ்சி அம்மன் கோயில் எங்கள் அப்பா படைச்சார் படைச்சுக்கிட்டு இருக்கும் காலத்தில் எங்கள் அப்பா போனதும் எங்கள் சித்தப்பா படைச்சார் அவர்களும் போனதில் நம்ம எல்லாேரும் போய் போய் படைத்தாங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டு அந்தம்மா முடியாது சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நம்ம கிட்டே வந்துடுச்சு நம்ம கிட்டே வந்த உடனே எவ்வளோ பேரு போய் படைச்சி பார்க்குறோம் போகிறோம் முடியலை தள்ளிவிட்டுத் தள்ளிவிட்டுச்சு அப்புறம் நான் சென்னையில் இருந்து மெட்ராஸ்சில் இருந்து வந்ததையும் என்னை கூப்பிட்டு இந்தா கோவிலை படைச்சிகோடா அப்படின்னு எங்கள் பாட்டன் சொன்னார் சரி படைச்சுகிட்டே இருந்தோம் இருபது நாற்பது வருஷகாலமாக படைக்கிறோம் இன்றைக்கு நேற்று இல்லை நாற்பது வருஷமாக எங்கள் பெரியப்பாலருந்து எங்கள் சித்தப்பாரிலருந்து நாங்களிலருந்து எங்களுக்குப் படைத்து கொண்டு இருக்கிறோம் தீப்பாஞ்சி அம்மன் கோவில் அதில் இன்றைக்கும் படைக்கிறோம் படைத்து கொண்டு இருக்கும்போது நாங்களுக்கு எங்களுக்கு எந்தக் கஷ்டமும் இல்லை எந்தத் தொந்தரவும் இல்லை அந்த அம்பாளுக்கு கடைசியில் அந்த அம்மாளை ஆராதானம் பண்ணணும் எப்படி ஆதாரதனும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே அப்பன் பாட்டன் சொல்லிக் கொடுக்கலையே என்னென்னா எங்கள் மூளையே அந்த அம்மாளுக்கு முதலில் தண்ணீர் அம்பாளுக்கு இந்த சல்லடை வச்சு தண்ணி ஊற்றணும் தீப்பாஞ்சி அம்பாளுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சல்லடை வச்சு ஊத்தணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சும்மா சாதாவாக ஊற்றிர்லாம் இதுக்கு ரெண்டு தீப்பாஞ்சி அம்மா பாலாயி ரெண்டு பேருத்துக்கும் சல்லடை வச்சு ஊற்றணும் அப்போ ஊற்றிப்புட்டு அப்புறம் எண்ணெய் காப்பு அப்படியே பூமாதிரி முகத்துலெல்லாம் துடைக்கணும் எண்ணெய் வச்சு அப்போ கூந்தலுக்கும் எண்ணெய் வைக்கிணும் எல்லா துடச்சி முழுவி கழுவி அந்த அம்மா கூந்தலை எல்லாம் கழுவிட்டு சந்தனம் சந்தனம் காப்பு விடுணும் அப்புறம் பன்னீர் விடுணும் அப்புறம் பால் விடுணும் பால் விடுணும் அப்புறம் தயிர் விடுணும் தயிர் தயிர் விட்டு காப்பு பண்ணி எல்லாத்தையும் முடித்து கடைசியில் எலும்மிச்சம் பழம் அதை புழிஞ்சி விட்டு அம்மனுக்கு குளு குளிப்பாட்டணும் அதை குளிப்பாட்டி முடித்த உடனே அப்புறம் நல்ல நீர் ஜலத்தை கொண்டு வந்து காவேரி தண்ணியாக கொண்டுட்டு வந்து அம்பாளுக்கு குளுப்பாட்டி ஆராதானம் பண்ணி அப்புறம் எல்லா குளித்து முடித்த உடனே அதுக்கு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு எங்கெங்கே பொட்டு வைச்சுருக்கோ எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு முடிச்சுட்டு பிறகு கூந்தலுக்கு பூ முடித்து கொடுக்கணும் பூ முடித்து மாலை அணிவித்து எல்லாத்துக்கும் போட்டு புடவை கட்டி விட்டு எல்லாத்தையும் சீர்வரிசை எப்படி பொம்பளை பிள்ளைங்க கட்டுதோ அதேமாதிரி அந்த அம்பாளுக்கும் கட்டணும் அப்படி கட்டி வச்சு சாமி கும்பிடுவோம் அப்புறம் பெரிய கருப்புக்கு வெள்ளை வேட்டி எடுத்துத் துண்டு கழுத்தில் போட்டு அந்த அம்பாளுக்கு வைக்கணும் அதேமாதிரி மதுரைகாரனுக்கு அவருக்கும் நம்ம குளிப்பாட்டி ஆராதாரனம் பண்ணி இதேமாதிரி சந்தனம் ஜவ்வாது அப்போ அத்தர் பன்னீர் செண்டு தயிர் எல்லாம் விட்டு நல்லா குளிப்பாட்டணும் அப்புறம் இங்கே குளிப்பாட்டி விட்டுட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் தான் செண்ட்டு செண்டு பன்னீரை அதில் ஒரு கட குடத்துல கடைஞ்சி அப்படியே திவார்த்தை தீர்த்தம் கீர்த்தம் தெளித்து எல்லாம் வரணும் அதுக்கும் பிற்பாடுக்கா இடையில வேஷ்டி கட்டி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அதேமாதிரி வள்ளி அம்பாளுக்கு அதேமாதிரி பொம்மி அம்பாளுக்கும் அதே தீப்பாஞ்சி அவளுக்கும் அதே பாலாயி பெரிய சுவாமிக்கும் எல்லாம் வச்சு எல்லாம் முண்டிக்கருப்பு புற்று சாமி வல்லவனுக்கெல்லாம் வைச்சுட்டு அதுதான் பெரியகருப்புக்கு எல்லாம் பெரியகருப்புக்கு சூலாயுதம் இருக்குது அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு மாலை அணிவித்து துண்டு கட்டிவிட்டு வேட்டியெல்லாம் கட்டிவிட்டு இவ்வளோவும் பண்ணி ஏதாே ஒரு நல்ல நாள் கெட்ட நாளுக்குப் போய் கிடா வெட்ட அது எடுக்க வந்தாக்கால் வருவாங்க அவர்களுக்கு எல்லாம் இதேமாதிரி செஞ்சு கொடுத்து அசலாத்து பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு வேஷ்டி கட்டிவிட்டு அதுக்கும் இதேமாதிரி சே செய்யணும் செஞ்சுட்டு எல்லா பிள்ளைங்களையும் செஞ்சுட்டு ஆகாசகருப்பு தான் முன்கருப்பு முன்னால் உட்காந்துருக்குறது ஆகாசகருப்பு ஆகாசமாக அது வரும் அந்தக் கருப்புக்கு வெள்ள வேட்டி கட்டி பொட்டு வச்சு அது எல்லாத்தையும் கடைசியில் தான் அதுக்கு அபிஷேகம் கொடுப்போம் ஆகாசகருப்புக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் அபிஷா இப்படி ஆகாயத்தில் கொடுப்பாங்க மேலே நிற்கும் ஆகாயத்தில் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பார்த்துகிட்டு எல்லாம் போய்விடும் அப்புறம் எல்லாம் சாமி கும்பிடுறவ எல்லாம் இங்கே நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நல்லா ச நல்லா சிறப்பா இருக்கும்மா நல்லா இருங்க நல்லா குடும்பம் செழிக்கும் சிறப்பாக ஆசீர்வாதமும் நல்லா இருன்னு வாழ்த்தி வரம் கொடுத்து இந்தா பிரசாதத்தை விபூதி அள்ளி அள்ளி எல்லாேரும் எல்லாேத்துக்கும் கொடுப்போம் எல்லாேரும் காலில் விழுந்து கும்பிட்டு போவாங்க பூசாரி நான் கொடுக்கலனா கூட பிள்ளைங்க வந்து நீங்கள் இட்டு தான் ஆகணும் வேறு ஊருக்கு இல்லை இட்டு தான் ஆகணும்னால் அப்போ குறைப்பாடு இருந்தாலும் அந்த தலையில் வைக்கும் போது சரிப்படும் இன்ன குறை இருக்குது ஏன் நீ செய்யலை நீ ஏன் செய்லை நீ ஏன் இப்படி இப்போ வேட்டியை தரலை அப்படினு அந்த அம்மா நான் விபூதி வைக்க போகும் போதே எல்லாம் சொல்லிகிட்டே வந்துடும் அப்படி இப்போ சாதகம் மாதிரி பிரித்து நாக்கில் சும்மா சாதாவெல்லாம் சொல்லிவிட முடியாது சாதகக்கட்டு எப்படி பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி பிரித்து சொல்லிவிடும் ஏமாற்ற முடியாது பொய் சொல்ல முடியாது இந்த தேவைலாடா ஏன்டா பேசிகிட்டு இருந்தேனு கூட சொல்லிவிடும் தப்பு தண்டனை ஏன்டா அந்த பாப்பா கிட்டே பேசின போய் அங்கே நில் என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன்டா இப்படியேங்கிற சொன்னீயா இல்லையா நீ ஏன்டா டேய் கூப்பிடு அந்த பொட்டை அடி போடுற ஆமாங்க அப்போ போய் கல்யாணம் பண்ணிக்க போ இனிமேலெல்லாம் அப்படி செய்யாத போ அப்படினு சொல்லிவிடுவோம் வரமளித்து கொடுப்போம் எத்தனையோ பெண்களுக்கு வரமளித்து கொடுத்து எது எது பிள்ளைங்க பிள்ளைங்களாம் இருக்குது ஏன்டா சாப்பிடாம பிள்ளைங்க கிடந்துரும் இது இல்லாமல் போய்விடுதுங்க நான் விபூதி கொடுத்தா எல்லாம் சரியாக போகும் எல்லாம் இப்போது எத்தனையோ பேர் நிறைய வந்து வாங்கிகிட்டு போகிறாங்க நம்மளும் பெருசெல்லாம் கணக்கில்லை அந்த அம்பாளுக்கு வேணும்னால் ஏதோ ஒருரூவா ரெண்டு ருபா வச்சுட்டு போ இல்லையா விட்ரு போ நான் கட்டாயப்படுத்தி வாங்குகிற கட்டாயப்படுத்தி கேட்கமாட்டேன் அது நமக்கு பலிதம் இருக்காது அந்த அம்பாளுக்கும் சரியாக இருக்காது போனிருவேன் அவ்வளோதான்